எங்கள் ஊரை பொருத்த வரைக்கும் வந்துவிட்டு அவ்வளவாக வந்துவிட்டு ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளா இருக்காது ஒரு சில சில ஏரியாஸில் வந்துவிட்டு நிறையா ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்கும் அது குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் அந்த மாதிரி ஹோம் ஸ்டே ஸ்டேஸ்லாம் இருக்கும் மற்றபடி எங்கே போனாலும் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி இடத்துல தான் ரெஸார்ட்டு இங்கே போய் தான் நம்ம தங்குகிற மாதிரி இருக்கும் அப்படி அவங்கள் தங்க வரவங்கலாம் என்ன எதிர்பாப்பாங்கன்னா ஒரு நல்ல ஃபுட் இருக்கா ஒரு அக்கம்டேஷன்ஸ் இருக்கா வாட்டரு சப்ளைஸ்லாம் நீட்டாக இருக்கா செக்யூரிட்டி எப்படி இருக்கு அவங்கள் எப்படி நீட்னஸ்ஸாக இருக்காங்க ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கான சாப்பாடு அவங்க கொடுக்குற அந்த கவனிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்புறம் ஃபைனலாக வந்துவிட்டு இந்த ஹோட்டலோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த பிரைஸ் வந்துவிட்டு இவங்களுக்கு வந்துவிட்டு அஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுவாங்க இதே ஏதாச்சும் ஒரு வீடுன்னா அந்த வீடு வந்துவிட்டு அவங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க அவங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க